பள்ளிக்கூடத்தில் எங்கள் பேரன் பேத்தி எல்லாம் படிக்கிறாங்க பேரனுக்கு வந்து ரெண்டரை வயசாகுது அவன் சரியாகவே பேசலை இப்போது ஸ்கூலில் சேர்த்துட்டோம் அவன் ஸ்கூல்லுக்கு போவதுனால இப்போ மேம் மேமெலாம் நல்லா சொல்லித்தரதினால அவன் நல்லா வந்து வீட்டில் பாடம் பாட்டு பாடுறான் படிக்கிறான் முன்னம்மாதிரி எல்லாம் இல்லை நாங்கள் படிக்கும்போதெல்லாம் நம் கையை பிடிச்சு மணலில் தான் எழுத வைப்பாங்க இப்போல்லாம் உடனே சிலேட்டில் எழுத வைக்கிறாங்க நோட்டு பென்சில்லு அதெல்லாம் வச்சு எழுத வைக்கிறாங்க பிள்ளைகளும் பசங்களும் நல்லா படிக்கிதுங்க ஒன்று ஒன்றும் போட்டி போட்டுகிட்டு நல்லா அந்தப் பெண்ணு ஃபஸ்ட் ரேங்க் வந்துருச்சு இந்தப் பெண்ணு ஃபஸ்ட் ரேங்க் வந்துருச்சு நாங்களும் நல்லா படிக்கணும்னுட்டு அவங்களாக விருப்பப்பட்டு இப்போ படிக்கிறாங்க நம்ம படிங்கனு சொல்லுறதுக்கு இல்லை அவர்களே வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பாடம் போ இன்றைக்கு ஹோம்ஒர்க் இருக்குது நாங்கள் எழுதணும் மிஸ்ஸு மேம் நாளைக்கு போனால் திட்டுவாங்க நாங்கள் இன்றைக்கே இப்போதே முடிச்சுட்டு விளையாட்றோம் அப்படினுட்டு அதுங்களாக எடுத்து பொறுப்பாக விளையாடி செஞ்சுட்டு பிறகுதான் விளையாடுதுங்க விளையாடிட்டு இப்போ செல்லும் கொஞ்சம் பார்க்குதுங்க நம்மளும் வெளியில் வெல் வெல் வெ விளையாடுறதுக்கு விடறதுக்கு பயமாக இருக்குது இப்போ இருக்கிற பிள்ளைங்களை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்னு இப்போ இது ப வண்டிங்க எல்லாம் நிறையா வந்துருச்சு அதனாலே நமக்கு வந்து பிள்ளைங்களை தனியாக விடுறதுக்கு இல்லை அதனாலே நம்ம கண்பார்வையிலயே பிள்ளைங்கள் இருக்கட்டும்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் செல்லு கேட்குறாங்க செல்லை கொடுத்துட்றோம் அதுகொஞ்சம் செல்லை பார்த்துட்டு நம்ம இந்த இத்தனை ஒரு ஒரு பத்து நிமிஷம்னால் பத்து நிமிஷம் தான்மா பார்க்கணும் அதுக்கு மேலே பார்க்கக்கூடாதுன்னா அதுங்களுக்கு அதேமாதிரி சொ கொடுத்துருதுங்க பத்து நிமிஷம் கால் மணி நேரம் பார்த்துட்டு நம்மக்கிட்ட கொடுத்துருதுங்க பிறகு இ ப இது வச்சு விளையாடுதுங்க அவங்க வச்சுட்டு இல்லை ஏதோ வச்சு விளையாடிட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு பிறகு தூங்கிடறாங்க காலையில் எழுந்துருச்சி அவங்கள் பாட்டுக்கு நல்லா கிளம்பிட்றாங்க நாம் அப்போ அப்போ சின்ன பிள்ளைங்களையெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு போகணும்னா கொஞ்சம் அடமா இருப்போம் சனி ஞாயிறு லீவுன்னால் திங்கக்கெழம ஸ்கூலுக்கு போகும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும் இப்போல்லாம் இருக்கிற பிள்ளைங்கள் ஏன் லீவ் விட்டாங்கவ்வா நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா ஏன் இன்றைக்கி லீவ் விட்டாங்க அப்படின்னா இப்போ சாட்டர்டே சண்டே லீவு மன்டே தான் ஸ்கூலுன்னால் அதுங்களுக்கு கொஞ்சம் இதாகருக்கு அங்கே போனா ஃப்ரெண்ட்ஸ்களோடு நல்லாயிருக்கு வீட்டில் இருந்தால் நம்ம தனியாக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அதனால அவர்களுக்கு ஸ்கூலுக்கு போகத்தான் ரொம்ப பிடிக்குது